கலை கண்காட்சிங்கிறது நான் தனியாக பார்த்ததில்ல ஒரு பொருள்காட்சி நிகழ்ச்சியில் வந்துவிட்டு ஒரு அங்கமாக நிறைய பாத்திருக்கேன் சின்ன வயசில் அந்த மாதிரி நிறையா நினைவுகளிருக்குது ஏன்னா ஸ்கூல் லீவில் வந்துவிட்டு வருஷா வர்ஷம் அந்த ஆனிவல் லீவில் போடுவாங்க ஸோ அந்த இது நிறையா பாத்திருக்கோம் இப்போ நான் ஒரு எக்ஸ்போ பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா புக் எக்ஸ்போ வந்துவிட்டு போகணுன்னு ஆசைப்பட்ருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் போகல ஆனால் புக் புக் எக்ஸ்போ இங்கே கோயம்த்தூரில் எங்கேயாச்சி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்படுறேன் எதனாலனா அங்கே வித விதமான புத்தகங்களை பாக்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த புத்தகங்களும் கெடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்குது எதிர்பாராமல் புதுசாக ஒரு அனுபவம் கெடைக்கிறதுக்காக பல புத்தகங்களில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதனால புத்தக எக்ஸ்போ புக் எக்ஸ்போ எங்கேயா போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போவேன்